நான் ஒரு ட டெய்லரிங் பண்ணுறேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்திருச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி பதினோரு மணிக்கப்பறம் மணி மூணு மணி வரையிலும் நான் கொஞ்சம் துணியெல்லாம் தைப்பேன் ஜாக்கெட் வெட்டுவேன் க்ராஸ் கட்டிங் மாடலில் தைப்பேன் அது வந்து நல்லா டெக்ரேஸன் பண்ணி அதுக்கான அது எம்மிங் எம்ப்ராய்டு போடுவேன் கழுத்து மாடலெல்லாம் வச்சு தைக்கலாம் நேர் கட்டிங் ஜாக்கெட்டும் பண்ணுவேன் அதுக்கான எம்ப்ராயிண்டு கைக்கு ஸ்டோன் எல்லாம் ஒட்டணும் ஸ்டோன் ஒட்டி நல்லா கழுத்து மாடெலெல்லாம் வெச்சு தைக்கலாம் சுடிதாரும் தைப்பேன் சுடிதாரு தைப்பேன் பேண்ட்டு தைப்பேன் இதுக்கான டைமும் மூணு மணி பதினோரு மணிலிருந்து மூணு மணி வரையில் தான் பண்ணுவேன் அதுக்கான பணம் வீட்டு வேலை பார்ப்பேன் ஆனால் பெண்களுக்கான ஒரு கைத்தொழில் இருக்கிறது என்றைக்குமே நல்லது குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு கைத்தொழிலும் கூடை பின்னுதல் கூடை பின்ணுறது இந்த கார்ப்பு பின்ணுறது இது மாதிரி தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டால் வீட்டில் வந்து நம்ப சும்மா இருக்கும் பொழுது எல்லாம் பண்ணிக்கலாம் அது ஒரு நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நல்லா வருமானத்துக்கு ஒரு பின்னணியாக இருக்கும் அதை வெச்சு நம்ப கொஞ்சம் நம்ப வந்து யார் கையையும் எதிர்பார்க்க செலவில்ல நம்ப கையிலையும் நம்ப வருமானத்தை வெச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் வீட்டு வேலையை அதுக்கப்புறம் சுடிதார் மாடெல்லாம் தைக்கலாம் நைட்டி தைக்கலாம் ஃப்ராக் தைக்கலாம் தைப்பேன் அப்புறம் பெட்டிக்கோடு அரை ஸ்கர்ட்டு பாவாடை குழந்தைங்களுக்கு தைக்கலாம் அப்புறமே துண்டு டவல் தைக்கலாம் டவல் கண்கு எல்லாம் பண்ணலாம் தச்சு விற்கலாம் ஹோலா வரும் அது பீஸ் போட்டு நாங்களா வெட்டி தச்சு பீஸ்ஸு வெளியில கொடுக்கலாம்